எங்கள் ஊரில் திருவிழா அப்படின்னாலே அது ஒரு தனி ஸ்பெஷல் ஏன்னால் வந்துட்டு எல்லா மக்களுமே ஒன்றா ஒன்றா சேர்ந்து திருவிழா வந்துட்டு ரொம்ப சிறப்பாக செய்வாங்க எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் எங்கள் ஊர் நல்லா டெக்ரேட் பண்றது சாமி ஊர்வலம் வச்சுட்டு வர்றது அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எல்லாமே நல்லா சிறப்பாக செய்வாங்க அப்போது வந்துட்டு கோயிலில் சாப்பாடுலாம் நல்லா போடுவாங்க எனக்கு அது அங்கே போடுற எல்லா சாப்பாடுமே ரொம்ப பிடிக்கும் நான் எங்களுக்கு பார்த்து பார்த்து செய்வாங்க மக்களுக்காக திருவிழான்னால் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து பார்த்து பார்த்து செய்வாங்க அதுக்கு எங்கள்கிட்டேர்ந்து ஆயிரம் ரூபாய் கலெக்ட் பண்ணுவாங்க எல்லா ஒரு ஒரு வீடாக ஆயிரம் ரூபாய் அப்படின்னு கலெக்ட் பண்ணி அதுலேருந்து சிறப்பாக செய்வாங்க அது ரொம்ப பிடிக்கும் கும்பாபிஷேகம் அப்போல்லாம் ரொம்ப சிறப்பாக செய்வாங்க நல்லா இருக்கும் அப்போ வந்துட்டு திருவிழா அப்போ அந்த நடன நிகழ்ச்சி அதலாம் வைப்பாங்க அதலாம் ரொம்ப நல்லா வைப்பாங்க நல்ல கே மக்கள் பார்க்கற மாதிரி நல்லா வைப்பாங்க அந்த நாடகம் அதலாம் எல்லா மக்களுமே ஒன்றா சேர்ந்து ஒரு சண்டை சண்டை அப்படின்றதே வராமல் நல்ல ஒற்றுமையாக இருந்து எல்லாம் செய்வாங்க அப்புறம் வீடு குடி போகிறது வீடு குடி போகிறது வந்துட்டு அது வந்துட்டு ஒரு ஜாலியான இதாக இருக்கும் என்டர்டைன்மென்ட் மூமெண்ட்டாக இருக்கும் மாடை வந்து மாடு கன்றுக்குட்டி அதெல்லாம் உள்ளே அழைச்சிட்டு வருவாங்க உள்ளே அழைச்சிட்டு வந்து இங்கே எல்லா இடமும் வந்து சுற்ற வைப்பாங்க சுற்ற வச்சுட்டு ஐயர் வந்து ரொம்ப நேரம் மந்திரம் ஓதுவாங்க வீடு ஃபுல்லாக அப்போ புகையா இருக்கணும் மந்திரம் ஓதுவாங்க அப்புறம் நா மாமா வீட்லேருந்து நம்மளுக்கு நல்ல சீரெலாம் கொடுப்பாங்க அப்போ அதை நம்ம கட்டினவன் நம்ம நம்ம ரசித்து கட்டினத வந்துட்டு எல்லாரும் அப்போ வந்துட்டு பார்க்க வருவாங்க பார்த்துட்டு இது நல்லா இருக்குது இந்த டைல்ஸ் நல்லா இருக்குது இந்த கதவு நல்லா இருக்குது அப்படின்னு பார்க்கும் போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னால் அவங்க வந்து நல்லா இருக்குது அப்படின்னு ஒன்று சொல்றாங்கல்ல அவங்க இப்போது அவங்களோடய ஃபீட்பேக்கை சொல்கிறாங்க எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அடுத்து காது குத்து எங்கள் வீட்டில் வந்துட்டு நாங்கள் ஒரு பெரிய ஃபேமிலி எங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆறு மாமா இருக்காங்க அதனால் நாங்கள் சில்ட்ரன்ஸ் எப்பவுமே எங்கள் வீடு ஃபுல்லாக சில் பிள்ளைங்களாக தான் இருப்போம் அவங்களுக்கெல்லாம் மொட்டை அடித்து காது குத்தும்போது பெரிய ஃபேமிலில்ல அதனால் மொட்டை அடித்து எங்கே போனாலும் ஒன்றா தான் போவோம் நம்ம மொட்டை அடித்து காது குத்தும் போது இங்கேருந்து எங்களுக்கு குலதெய்வம் வந்துட்டு பிச்சாவரத்தில் இருக்குது பிச்சாவரம் சிதம்பரம் அங்கே போகும்போது எல்லாம் ஒன்றா வேனில் ஜாலியாக எல்லாம் ஒரே எல்லாம் எந்த ஃபங்க்ஷன்னாலும் எல்லாரும் ஒன்றா தான் போவோம் வேனில் பஸ்ஸில் ஜாலியாக போவோம் ஒன்றா பேசிக்கிட்டே நாங்கள் வந்து ஒரு பாகுபாடே பார்க்க மாட்டோம் சின்னவங்க பெரியவங்கன்னு நல்ல ஜாலியாக ஒன்றா பேசிக்கிட்டே ஃபன் பண்ணிக்கிட்டே போவோம் அங்கே மொட்டை காது குத்தும் போது நம்ம முடியெல்லாம் எடுத்துட்டு சாமிகிட்ட சாமிக்கு கொடுப்பாங்க அப்போ மொட்டையில் சந்தனம் தடவுவாங்க பார்க்கவே ரொம்ப காமெடியாக இருக்கும் நான் வந்துட்டு நைன்த்து படிக்கும்போது தான் மொட்டை அடித்தேன் அப்போ நான் ரொம்ப அழுதேன் ஏன்னால் எனக்கு நிறையா முடி இருக்கும் முதுகுக்கு கீழே இருக்கும் ரொம்ப அழகாக ஐயோ எல்லாம் முடியும் போச்சே அப்படின்னு ஆனால் வந்துட்டு ஒரு டூ இயர்ஸில் இப்போ நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன் டூ இயர்ஸில் எனக்கு முடி வந்துட்டு நல்லா வளர்ந்துருச்சி அடர்த்தியாக முன்னாடி இருந்த மாதிரியே வளர்ந்துருச்சி ஹேர் ஹேப்பியாக தான் இருக்கேன் அடுத்து வந்துட்டு நேம் வைக்கிற ஃபங்க்ஷன் எங்கள் வீட்டில் தான் நிறையா கிட்ஸ்சுல்ல வருஷத்துக்கு ஒரு கிட்ஸு ஒரு கிட்ஸ் பிறந்துருவாங்க அதனால் நல்ல நேம் வைக்கிற ஃபங்க்ஷன் நேம்லாம் நாங்கள் தான் நல்ல ஸர்ச் பண்ணி எடுப்போமா அது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் நாங்கள் வச்ச பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் பேர் வச்ச பிள்ளைங்க அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்கும் அவங்க வளர்கிறப்போ அவங்களுக்கு அந்த பர்த்டே ஃபங்க்ஷன் கொண்டாடுவோம்ல அது ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்கும் ஏன்னா கேக் வெட்டி அதை செலிப்ரேட் பண்ற அப்போ எல்லாருமே எங்கள் மாமா அவங்கள்லாம் வந்துட்டு ராமேஸ்வரத்தில் இருக்காங்க அதனால் அவங்க இந்த மாதிரி ஃபங்க்ஷன்னால் தான் வருவாங்க அப்போ எல்லாரும் வரும் போது இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் பர்த்டேயலாம் எல்லாம் ஒன்றா இருக்கிறது அப்போ ஃபேமிலி பிக் எடுக்கிறதே எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஃபேமிலி பிக் எடுக்கிறது எல்லாரும் ஒன்றா ஷேர் பண்ணி சாப்பிட்றது ஏன்னால் அது அவங்கள்லாம் எப்போயாவது தானே வராங்க ஒன்றா ஷேர் பண்ணி நம்ம எல்லாத்தையும் ஷேர் அங்கே நடந்தது ஒரு வருஷம் பேசாத கதையெல்லாம் அங்கே பேசுவோமோ அது ரொம்ப பிடிக்கும் என்ன தான் ஃபோனில் டெய்லி பேசிக்கிட்டாலும் அவங்ககிட்ட நேரில் பேசுகிற மாதிரி வராதில்ல அது பிடிக்கும்